நான் ஸ்கூலிங் வந்து திருவண்ணாமலையில் வந்து படிச்சேன் இங்கே வீட்டுலருந்து நியரா அங்கே போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் டூ ஹார்ஸ் ஆகும் போக டூ ஹார்ஸ் வர்கிறதுக்கு டூ ஹார்ஸ் இதுவே இதில் ட்ராவல் அலைச்சலில் வந்து உடம்பு ரொம்ப வீக் ஆச்சு அதனால் என்ன பண்ணேன் ஹாஸ்டலில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போயிட்டு விசாரித்து ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணே ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணப்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஃபுட்டு ஃபுட்டு வந்து ச்சேன்ஜ் ஆச்சு தண்ணி ச்சேன்ஜ் ஆச்சு எல்லாமே ச்சேன்ஜ் ஆனனால ஹெல்த் இஷ்ஷு வந்து ரொம்ப வந்துச்சி எல்லாமே ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ணலாம் வீட்டுக்கு பக்கத்தில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எஜிகேஷன் சிஸ்டமும் வேறு மாதிரி இருக்குது அங்கே வந்து ஸ்டேட் போர்டு இருக்குது ஆனால் நியர்பை ஹோம்கிட்ட வந்து சென்ட்ரல் போடு தான் இருக்குது இங்கேருந்து அங்கே வந்து உடனே என்னால் ச்சேன்ஜ் ஆகி அதை வந்து பிக்அப் பண்ண முடியல இதெல்லாமே வந்து நான் ஃபேஸ் பண்ண ச்சேலன்ஜஸ்